நான் இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற என்னுடைய மொபைல் அதாவது என்னுடைய திறன்பேசி அதை பற்றிய என்னுடைய அனுபவங்கள நான் இங்கே பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த திறன்பேசி அதாவது இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லவா அதுவும் நான் வாங்கினது விவோ இந்த மொபைல் ப்ராண்டில் இருந்து இசட் ஒன் ப்ரோ இந்த மாடல் இத நா சரியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் வாங்கினே ஏன்னால் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி தான் என்னுடைய பிறந்த நாள் அதனால் என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நான் ஒரு புதிதா ஒரு பொருளை வாங்கணும் அது எனக்கு ரொம்ப பிடித்த பொருளாக இருக்கணும் போதா குறைக்கி நான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த என்னுடைய திறன் பேசி அதனுடைய செயல்பாடில் ரொம்ப மந்தமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு தெரிஞ்சது அதனால் நான் அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் சரியான நேரத்தில் எனக்கு இந்த மொபைலுடைய ஒரு விளம்பரம் தெரிய வந்தது ஏன்னால் இந்த மொபைல் அதாவது விவோ இசட் ஒன் ப்ரோ இந்த திறன்பேசிங்கிறது அப்போது ரொம்ப பிரபளமாக இருந்த பப்ஜி மொபைல் அந்த கேம்மிங்க்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த திறன் பேசியை உருவாக்கி இருந்ததாக விளம்பரம் தொலைகாட்சியிலேயும் சரி இணையதளத்துகேயும் சரி இல்லை நண்பர்கள் வாயிலாகவும் சரி பல்வேறு விதமான ஊடகங்கள் மூலிமா எனக்கு அது தெரிய வந்தது என்னுடைய கையில் நான் மொபைல் வாங்கிறத்துக்காக வச்சுருந்த பணங்கிறது தோராயமாக ஒரு பன்னென்டுலேருந்து பதினாறாயிரம் இதற்குள்ளே நான் இருக்கிறதுலயே நல்ல சிறந்த அம்சங்கள் இருக்கற கூடிய ஒரு நல்ல திறன்பேசி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்காக நான் ஒரு ஒன்றுலேர்ந்து ஒன்றை வருடோம் அப்போப்போ நான் போய் யூடூப்பில் பார்க்குறது மற்ற பயனாளர்கள்டேருந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை வாங்கிறது அதோடய இல்லாமல் நண்பர்கள் வட்டாரத்துலேருந்து அவங்க கிட்டேருந்து தகவல் தெரிஞ்சுக்கிறது உறவுகாரங்கள்ட கேட்டு இந்த மொபைலுடைய அம்சங்கள் எப்படி இருக்குது அதனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது இந்தமாதிரி நான் அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னெனலாம் இருக்கோ அதை ஒட்டின தகவல்கள் அப்புறோ எனக்கு தெரியாத தகவல்கள் இது எல்லாத்தையுமே கேட்டு நல்லாவே தெரிஞ்சுகிட்டேன் இதை நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாசம் வாங்கினேங்கிறது நான் முன் கூட்டியே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது அது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடம் இருக்கும்னு நினைக்கிற அதாவது இப்போ சரியாக காலகட்டம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மே மாதம் அப்போது அப்படி இப்படினு பார்க்கறப்போ நாலு வருடம் குறிப்பிட்ட மாதங்கள் வருது இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த திறன்பேசினுடைய அந்த பர்ஃபாமன்ஸுனு சொல்லுவாங்க இல்லையா அதோடய திறன் என்ன ரொம்பவே வியக்க வச்சுருச்சு நான் என்னுடைய பட்ஜெட்டாக தேர்ந்தெடுத்தது பன்னெண்டாயிரம் ஆனால் நான் பதினைஞ்சாயிரத்துக்கு இந்த திறன் பேசிய வாங்கினேன் காரணம் என்னெனா நான் முதலில் அறுபத்து நாலு ஜீபி அதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்குற ஒரு திட்டதோடய இருந்தேன் ஆனால் இன்றைக்கு தேதிக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு சாதாரண ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி நம்ம எடுக்கிற புகைப்படமாக இருந்தாலும் சரி அதெல்லாமே வந்து ரொம்ப ஹை ரோஸோலிஷனாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இப்போ அந்த உபயோகத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்பட்டது அதனால் நான் இதில் இருக்கற கூடிய மேக்ஸிமம் குவான்டிடினா ஒன் டோன்ட்டி எய்ட் ஜீபி அதை ச்சூஸ் பண்ணனும்னு முடிவு பண்ணிகிட்டே அதனால் நான் இந்த திறன்பேசிய ஒன் டோன்ட்டி எய்ட் ஜீபி இன்டெர்னல் மேம்மரி உடைய வரக்கூடிய அந்த வேரியன்ட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணிகிட்டேன் ஸோ அதக்காக நான் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய செலவு பண்ணேன் எனக்கு அந்த அமேஸான் மொபைல் அப் மூலிமா ஒரு சில வங்கி சலுகைகள் கிடச்சிது அப்புறம் நண்பர்களில் நான் அதில் வந்து அறிமுக படுத்தினது மூலிமா எனக்கு சில சிறப்பு சலுகைகளும் கிடச்சிது அப்படி இப்படினு நான் பார்க்குறப்ப தோராயமாக பதினைஞ்சாயிரத்துக்குள்ளயே நான் அந்த திறன்பேசியை வாங்கி முடிச்சுட்டேன் இந்த நால்ரை வருஷத்தில் இதில் வந்து எந்த விதமான ஒரு பேக்லாக்ஸயும் நான் பார்க்கவே இல்லை அது எங்கேயுமே வந்து வேலை செய்ய முடியாமல் திணறி நிற்கல அதில் இருக்கற கூடிய அந்த கேமராவை பற்றி நான் பேசியே ஆகணும் அவ்வளோ தெள்ள தெளிவான புகைப்படத்தை எனக்கு எடுத்து கொடுத்துகிட்டே இருக்குது இன்றைய வரைக்கும் அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது நான் இதுக்காக தனியாக எந்த கேமராவும் வாங்கல என்னுடைய திறன்பேசியுடைய புகைப்படம் அந்த கேமராவில் எடுக்கிற தரத்துக்கு இணையாருக்கு அப்படினு நான் பெருமையாக சொல்லுவேன் அதோடய இல்லாமல் நான் எங்கேங்கலாம் இணையத்தளம் யூஸ் பண்ணனும்னு நினைக்கறனோ அங்கேல்லா இதனுடைய வேகம் இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே என்னைய ரொம்ப வியக்க வைக்கிது அதோடய இல்லாமல் இது ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்கற கூடிய ஒரு திறன்பேசி அதனால் நான் இதை ரொம்ப கனமாக உணர்ர வாய்ப்பு என்றைக்குமே எனக்கு கிடச்சதில்ல இது கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நான் என்னுடைய கை வலிக்கிறது என் கையை விட்டு இது வலுக்கி விளுந்துடுமோங்கிற பயம் எதுவுமே எனக்கு இருந்தது இல்லை ஏன்னால் இதனுடைய டிசைனே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும் இதை நான் வெளியில் எடுத்து நாலு பேர் பார்க்குற மாதிரியே யூஸ் பண்ணிகிட்டுருப்பே இதுக்காக தனியாக நான் எந்த பேக் கவரும் போட்டுறதே கிடயாது அப்போ தான் அதனுடைய அழகு நல்லா வெளியில் தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நான் இதுக்காக தனியாக ஒரு கவர் வாங்கி அதுக்கு சில காசை நான் செலவு பண்ண விருப்பமே படலை முழுக்க முழுக்க இந்த திறன்பேசியை கைலேயே வச்சுக்கணும் அது இன்னும் சில காலம் எனக்கு உதவி சேரணும் அதன் மூலிமா நான் பல விஷயங்கள சாதிக்கணும் என்னுடைய படிப்புலேர்ந்து பரிவர்த்தனலேர்ந்து என்னுடைய தனிப்பட்ட தகவல் சேகரிப்பிலேருந்து எல்லாமே நான் இதன் மூலிமா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த திறன்பேசி எனக்கு இன்னும் சிறிது காலங்கள் இல்லை இதனுடைய உச்சபட்ச நிலை என்னங்கிறது போகுதோ அதுவரைக்கும் எனக்கு நல்ல உழச்சி கொடுத்துச்சின்னா ரொம்ப சந்தோஷபடுவேன் இப்போவே நான் ரொம்ப மனநிறைவோடய தான் இருக்கேன் இந்த மொபைலை நான் வாங்கினத்துக்கு